இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பன்னெண்டு இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பன்னெண்டு நாலு ஒன்று ரெண்டாயிரத்து நாலு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து பதிமூணு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து பதினேழு